செடியில் வந்து பூச்சி உழுந்துருச்சிங்கனாங்க அதுக்கு நாங்கள் வந்து பூச்சி மருந்து அடிப்போம்ங்க பூச்சி மருந்து அடிச்சு செடியில் இருக்கிற பூச்சி செத்துடுச்சுனா அது வந்து ஒவ்வொரு செடி நல்லா இருக்கும்ங்க ஒவ்வொரு செடி செத்துடும் ஒவ்வொரு செடி செத்துடும் எல்லாத்துக்கும் ஒரே மருந்து தானே அடித்தோம் இந்த செடி செத்துருச்சு இந்த செடி நல்லா இருக்குதுன்னு நாங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் மைண்டு யோசனை பண்ணுவோம்ங்க மைண்டு யோசனை பண்ணக்குள்ளே என்னாவாக இருக்கும்னு சொல்லி அந்த செடியை போய் பார்த்தா அந்த செடியில் வந்து அடியில் கரையான் இருக்கும்க கரையான் இருக்கிற செடி செத்துடும் கரையான் இல்லாத செடி சாகாது ஓ இதனால தான் இந்த செடி வந்து செத்துடுச்சுன்னு சொல்லி மறுபடியும் அந்த செடியை பிடுங்கி எறிஞ்சுடுவோம்ங்க எறிஞ்சுட்டு மறுபடியும் அதே இடத்துல வேறு விதைய ஊனுவோம் வேறு விதைய ஊனுனமுன்னால் அந்த செடி வந்துடும் வந்து இந்த செடி ஃபஸ்ட்டு காய் காய்க்கும் அந்த செடி பின்னாடி காய்க்கும்ங்க அப்புறம் அதோடுயே விடமாட்டோம்ங்க மறுபடி சாணி கொஞ்சம் கொஞ்சம் தெளித்து பூச்சி மருந்து அதில் போட்டு அப்படியே செடி செடிக்கு தெளிச்சு விடுவோம்ங்க செடி நல்லா இயற்கையாகவும் இருக்கும் பூச்சியும் உழுவாது தெளிச்சு விடுவோங்க அதை தெளிச்சு விட்டுட்டு மறுபடி செடிக்கு அடிக்கிற மருந்து இருக்குதுங்க அதில் மருந்து வாங்கிட்டு வந்து தண்ணி ஊற்றி ஆளை கூப்பிட்டு இந்த செடி இப்படி உலுந்துருச்சுங்க பூச்சி காய் யாரும் வாங்க மாட்டேன்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு அடிப்போம்ங்க அடித்தா செடி இயற்கையாகஇருக்கும்